தமிழ்மொழியில் பேசும்போதும் எழுதும்போதும் எந்த சிரமமும் நான் பார்த்தது கிடையாது உணர்ந்தது கிடையாது இன்னும் என்னென்ன தமிழ்மொழி ரொம்ப இனிமையான மொழி இளமையான மொழியும் கூட நம்மளோட தாய்மொழியும் கூட தமிழில் கற்கும் போது ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிதில் மனசில் பதிஞ்சுடும் அவ்வளோ எண்ணங்கள் அவ்வளோ சிந்தனைகள் அவ்வளோ புதுமைகள் இருக்குது தமிழ்மொழியில் எவ்வளோ கஷ்டமான பாடங்களாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான தியரீஸாக இருந்தாலும் கான்செப்ட்டாக இருந்தாலும் தமிழ்மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கும்போது ஆழமாக மனதுல ஈசியாக பதிஞ்சிடும் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்டை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நானெலாம் படித்திருக்கேன் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுடுறதுனால சீக்கிரத்தில் மறக்காது அவ்வளோ இலக்கணங்கள் இருக்குது இலக்கியங்கள் இருக்குது கதைகள் இருக்குது காவியங்கள் இருக்குது தமிழ்மொழியில் நாடகங்கள் இருக்குது இதெல்லாம் படிக்க படிக்க ஆர்வம் அதிகமாகுமே தவிர போதும்னு நமக்கு தோணவே தோணாது சின்ன வயதுலயே நிறைய ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கோம் தமிழில் குழந்தைங்களுக்கு கூட தமிழ் தாலாட்டு பாடகள் பாடல்கள் சொன்னோம் அப்படின்னா அவ்வளோ விரும்பி கேட்பாங்க தமிழ்மொழியில் விடுகதைகளெலாமும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு எளிதானதான் இருக்கும் ஆனால் அந்த விடுகதைகளோடய அர்த்தங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கவிதைகள் இருக்குது நிறைய காவியங்கள் இருக்குது கம்பராமாயணம் எல்லாம் ரொம்பவே பழமையான காவியமாக இருந்தாலும் ரொம்ப பெருமை பெற்ற ஒன்றா தான் இருக்கும் என்னோடய தாத்தா கூட தமிழ் புலவர்தான் அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு நாடகங்கள்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் நான் உட்காந்து படிப்பேன் ரொம்பவே புதுமையாக இனிமையாக இருக்கும் படிக்க படிக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் ரொம்ப எளி பாக்கறதுக்கு எளிதாக இருக்கும் அதோடய அர்த்தங்கள் ரொம்பவே ஆழமான அர்த்தங்களாக இருக்கும் தமிழ் விடுகதைகள் இலக்கணங்களெல்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் என்ன விடையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டாலே ரொ நிறையா நேரம் போகும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாலியான மொழின்னா தமிழ்மொழி ரொம்பவே சுலபமான மொழி அதில் கற்கும் போது நல்ல அர்த்தங்கள் நிறைய அர்த்தங்கள் நமக்கு தெரிய வரும் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாம் ரொம்பவே புதுமையாக இருக்கும் கோ அப்படின்ற சொல்லுக்கு அரசன் அப்படிங்கற பொருள் இந்தமாதிரிலாம் நிறைய இருக்கும் எனக்கு நான் தமிழில் படிக்கும் போதே எனக்கு இலக்கணங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த இலக்கணங்கள் விகுதி இது எல்லாமே ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் விதிகள் எல்லாமே ரொம்பவே ஈசியாக மனப்பாடம் ஆகிற ரொம்பவே ஈசியாக இருக்கும் கிராமர்ன்னு பார்க்குறத விட தமிழில் இலக்கணங்கள் ரொம்பவே ஈஸியானது ஒன்றுதான் சுலபமானது ஒன்று ஈ நம்ம நம்மளோட மனதில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சுடும்